கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது வந்து எங்களுக்கு இப்போ தான் மாற்றிருக்காங்க எங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் டிஸ்ட்ரிக்ட் அது தான் எங்களுக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சிலையே மக்கள் தொகை நிறையருக்கு எவ்வளோ குடும்பங்கள் இருக்கு நிறையா மக்கள் மாறி இருக்காங்க அதனால் இப்போ வந்து எங்களுக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கே கொடுத்ததுனால கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா அப்போலாம் ஹாஸ்பிட்டல் இருக்காது காலேஜ் அதுமாதிரி எதுவும் இருக்காது இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ன்றதுனால எங்களுக்கு நிறையா ஹாஸ்பிட்டல் இருக்கு நல்லா கட்டி இருக்காங்க காலேஜ் இதுமாதிரி இருக்கு நிறையா இதுமாதிரி நிறையா இதெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து ரயில் பாதைன்னா கள்ளக்குறிச்சி டு சேலம் சின்ன சேலம் அங்கே வந்து காடு இதுமாதிரி இருக்கு ஏன்னா அதுவும் கஷ்டம்தான் ஏன்னா அவங்க காடு எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க காட்டுல போய் போட்டால் அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கு இருந்தாலும் ஒரு வகையில ஹாப்பியாகவும் இருக்கு ஏன்னா ரயில் பாதை போடுறாங்க ஈஸியாக போய்விட்டு வந்துறலாம் அதுமாதிரின்ற இது இருக்கு சொல்லபோனால் காலேஜ்ஜும் நிறையா இருக்கு எல்லாம் படிக்கிறாங்க கவுர்மெண்ட்ல நல்லா கட்டிகொடுத்துருகாங்க இதுமாதிரி நிறையா இருக்கு காட்டில் பாதையில் வந்து ரயில் போட்டால் இதுமாதிரி எப்படி இது பண்ணுறதுனு தெரியல நிறையவே இருக்கு நிறையா இது இருக்கு கள்ளக்குறிச்சி வந்து டிஸ்ட்ரிக் மாற்றுனாங்கன்னால நிறையா இருக்கு ஸோ நிறையா யூஸ் ஃபுல்லாக இருக்கு அப்புறோம் எயிட் மந்த் ஆகும்ல சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி அதான் அங்கே இவ்வளோ குடும்பங்கள் இருக்கு நிறையா இருக்கு இருந்தாலும் நிறையா கஷ்டங்களும் இருக்கு பட் இருந்தாலும் ஒருவகையில ஹாப்பியாகவும் இருக்கு இதுமாதிரி இருக்கு சரி அப்படினு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹேப்பியாகவும் இருக்கு அப்புறம் விவசாயம் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க நம்ம அவங்க காட்டுமேலே ரயில் பாதை அது போட்டுவிட்டா அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கஷ்டந்தானே அந்த வகையில கொஞ்சம் ஹா கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு ஏன்னா ஈஸியாக எங்கேயாச்சும் போகணுன்னா போயிவிட்டு வந்துரலாம் எங்களுக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ங்குறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஏன்னா மக்கள் தொகை நிறையா இருக்கு நிறையா சேவைகளாம் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிளீன்னாக இருக்கு நிறையா இது இப்போ மாற்றிட்டாங்க இது எங்களுக்கு விழுப்புரம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நான் அங்கேருந்து வந்து சேவைகள் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ கள்ள கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ன்றதுனால நிறையா யூஸ் ஃபுல்லாக இருக்கு நிறைய சேவைகள் பண்ணுறாங்க நிறைய இது மாற்றங்கள் அதுமாதிரி நிறைய இருக்கு